ஐயா சொல்லுங்கய்யா யாருங்க பேசுகிறது சொல்லுங்கய்யா சரிங்க இப்போது வ பூ வந்து வைக்கி வைச்சுருக்கீங்களா என்ன பூ ஜாஸ்மினா என்ன பூ ஆமாம் காலையில் பேசினாங்க ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அது நீங்கள் தானா எவ்வளோ உங்கள் கிட்டே ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் பூ சரி ரெகுலர் நான் உங்கள்கிட்டேருந்து எடுக்கிறேங்க ஒரு ஒரு கிலோ எவ்வளோ போடுவீங்க சரி இரநூறு இரநூறு நானூறு அமெளண்டு வந்து டெய்லி பேஸ்சில் வேணுமா மாதா மாதம் கொடுக்கணுமா உங்களுக்கு சரி ஓகே ஓகே இங்கே ரெகுலராக எடுத்துக்கலாமா உங்கள்கிட்ட எப்போதுமே கிடைக்குமா பூ ஏன்னால் இப்போ நான் இன்னொரு ஆள்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கேங்க அந்த அவர் வந்து எனக்கு வந்து ஒரு நோ ஒரு கிலோ வந்து எனக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாரு நான் அவரை கழட்டி விட்டுறேன் இன்றையிலேருந்து நாளையிலேருந்து உங்கள்கிட்ட எடுக்கிறேன் கொஞ்சம் குவாலிட்டி மட்டும் தரம் கொஞ்சம் நல்ல தரமாக கொடுத்து அனுப்புங்க சரிங்க ஓகேங்க ஓகே ஐயா நன்றிங்கய்யா நாளைக்கு வந்து நான் உங்களை பார்க்கறேன் ஓகே ஐயா